நான் அடிக்கடி போகிற நூலகம்னு பார்த்திங்கனா என் பள்ளிப் பருவத்தில் நான் பள்ளியில் போனது அது என்னென்னா வாரத்துக்கு ஒரு தரவை நூலகத்துக்குப் போயே ஆகணுன்ட்டு அங்கே எங்களுக்கு ஒரு இது இருக்குது அதுக்கப்புறம் என் கல்லூரி காலத்தில் பார்த்திங்கனா நூலகத்துக்கு போகணுன்ட்டே எங்களுக்கு ஒரு அஞ்சு அட்டைமாதிரி கொடுப்பாங்க என்னென்னா அது வந்து புத்தகம் நாங்கள் எடுத்து அந்த அட்டையை வச்சி நாங்கள் புத்தகம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து படிக்கலாம் அந்தமாதிரி பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு டைம் கூட நான் அந்த அந்த அட்டையை பயன்படுத்துனதே கிடையாது அஞ்சு கொடுத்தாங்க நான் மு முதலாமாண்டு சேரும்போது அந்த அஞ்சையும் புதுசு போலயே திரும்ப மூன்றாமாண்டு முடிச்சிட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு வந்துட்டேன் இப்படி தான் இருந்திச்சு எனக்கும் நூலகத்துக்கும் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கனா ஒரு தனி இதே இருக்கும் நிறைய புத்தகங்கள் எங்கள் அம்மா அடிக்கி வச்சிருப்பாங்க அதில் அதுவே வந்துட்டு பார்த்திங்கனா ஒரு குட்டி நூலகம் மாதிரிதான் இருக்கும் அதில் கதை புக்கு அப்புறம் கீழேல்லாம் பார்த்திங்கனா என்னுடைய நான் என் பள்ளிப் பள்ளி புக்குங்க பாடப்புக்கு அதெல்லாம் இருக்கும் கதை நாவல் புக்கு அதுக்கப்புறமா இன்னும் அந்த டிக்ஷனரி இருக்கும் அப்புறம் இன்னும் நிறைய பெரிய பெரிய இது நூல்லாம் இருக்கும் இதலாம் தான் எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்து வச்சிருக்குறாங்க சின்ன வயசுலேந்தே எடுத்து எடுத்து வச்சிருக்காங்க பு எங்கள் அம்மா நிறையா படிப்பாங்க நான் அவ்ளோவா புத்தகங்கள் படிக்க மாட்டேன் நான் அந்த புத்தகங்கள் கதையை வந்துட்டு படமாக எடுத்தாங்கனா அந்த படம் தான் பார்ப்பேன்